எனக்கு ஹோட்டலில் வந்து ரொம்ப ஒன்று ரொம்ப நாள் ஆசை ஓட்டலில் வந்து எப்போயுமே நான் ஹோட்டல் போனால் சாப்பிட்ற ஒரு விஷயம் வந்து பரோட்டா அண்ட் சால்னா இது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஹோட்டலில் சாப்பிட்றது மட்டும் தான் பிடிக்கும் ஏன்னா வீட்டில் வந்து இந்த பரட்டா அந்த சால்னா நம்ப எவ்ளோ தான் ட்ரை பண்ணாலும் நமக்கு அந்த மாதிரி ஃபர்ஃபெக்ட்டாக வராது அதனால தான் எப்போயுமே அந்த ஹோட்டல் போகனும் இந்த பரட்டா சாப்பிடணும் இந்த பரட்டாக்கு ஏற்ற மாதிரி சால்னா சாப்பிடுனும் சொல்லிட்டு எனக்கு நான் எப்போயுமே விரும்புகிறது ஹோட்டல் போனாலே இது மட்டும் தான் முடியும் மற்ற எல்லாமே வந்து ஹோட்டலில் செய்யுறதை நம்பளால வீட்டில் செஞ்சுக்க முடியும் பிரியாணி இருக்கட்டும் எல்லாமே வீட்டில் செஞ்சுப்போம் ஆனால் பரட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி சால்னா அவங்க செய்யற மாதிரி நம்மக்கு எப்போயுமே நம்மளால வீட்டில் செய்வே முடியாது அதனால நான் ஹோட்டல்க்கு போனாலே பரட்டா மட்டும் தான் நான் சாப்புடுவனே அது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்